இந்திய திரைப்படத்தில் வந்து இசையை பற்றி அந்த காலத்தில் இசை நல்லாயிருந்தது இந்த காலத்தில் இசை வந்து ஒரு மாதிரியாக கொண்டுட்டு வராங்க அதனால் இசையை பற்றி வந்து நாங்கள் எந்த இதையும் சொல்கிற மாதிரி இல்லை அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு இருக்குது அப்புறம் நான் விரும்புறது வந்து குடும்ப படம்தான் குடும்ப படம்னா நம்ம நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி பழைய பிரச்சனைகளை வச்சு குடும்ப படமாக எடுக்கிறாங்க அதனால் எனக்கு பிடிச்சது குடும்ப படம்தான் எனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி அவர் வந்து எந்த ஆக்கிட்டு கொடுத்தாலும் நல்ல திறமையாக நடிக்கிறார் அதனால் அவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாணிஸிரி அதே மாதிரியே தான் வாணிஸிரியும் எந்த கேரக்ட்ல நடித்தாலும் நல்ல விதமாக நடிக்கிறாங்க அதனால் எனக்கு பிடிச்ச நடிகை வாணிஸிரி எனக்கு பிடித்த நடிகை இசை இசையமைப்பாளர் இளையராஜா அவர் வந்து கிராமப்புறங்களில் படம் எடுக்கிறதுனால அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிராம படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறனால அவரை எனக்கு ரொம்ப இளையராஜா பற்றி நல்லா பிடிக்கும்